இப்போதுள்ள இந்திய போக்குவரத்து அமைப்புங்கிறது தற்போதில் இயல்பாக இருக்குறதுங்கிறது உண்மைதான் அந்த இந்திய போக்குவரத்துங்கிற ஒரு செயலுங்கிறது மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் நிரம்ப செயல்களை கடமைகளை பின்பற்றிவிட்டு வந்துட்டு இருக்குது தற்போதுள்ள சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்கள் சட்டங்களை இங்கே போட்டாலும் அதை பின்பற்றக்கூடிய மக்கள்கள் வந்து குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் மக்கள் வந்து அதிகமாக பின்பற்றணும்னால் சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் அபராத தொகைகள் அதிகமாக்கப்படணும் இருந்துச்சுன்னால் அதற்கான சூழல் சரியாக இருந்துச்சுன்னா அந்த வாய்ப்பு வந்து இந்திய போக்குவரத்து நிலையில் மிக சரியான ஒரு நூறு சதவீத விபத்தில்லா ஒரு சூழலை போக்குவரத்து நிர்வாகம் வந்து அடையும் அதுதான் இப்போ உள்ள மிகப்பெரிய சவால்கள் வாய்ப்புகள்ங்கிறது மக்களுடைய மனமாற்றம் போதுமான அளவு விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த விபத்தை பற்றிய விழிப்புணர்வு அதனுடைய ஆபத்துகள் அதனுடைய எதிர்கால பிரச்சினைகள் இறப்பு பற்றிய விழிப்புணர்வுகள் காலம் பற்றிய விழிப்புணர்வுகளை நம்ம எடுத்து போய் சேர்க்கக்கூடிய விதத்தில் இருந்துச்சுன்னா போக்குவரத்துகள் மக்களுக்கானதாக மக்கள் அதை அடிப்படையுடைய கடமைகளை தன்னோடது எப்படி வாக்குரிமை எப்படியோ அதே மாதிரி போக்குவரத்து தங்கள் அடிப்படை கடமைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மிக சிறப்பான முறையில் போக்குவரத்துங்கிறது நல்ல முறையில் இருக்கும்